எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப நான் மதிக்கிறது வந்து என்னோடய அப்பா அம்மா தான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய அண்ணாங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் நான் ரொம்ப மதிப்பேன் அது என் அக்காங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஒரு செக்கென்ட் மதர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்பயுமே ஸோ வந்து அவங்களலா நான் ரொம்ப ரொம்ப மதிப்பேன் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அதனாலேயே அவங்க மேலே எனக்கு ஆட்டோமெட்டிக்காக மரியாதையும் சேர்ந்து வரும் அவங்க என்ன ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க ரொம்ப மதிப்பாங்க அதுக்கப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களையும் மதிப்பேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னு தோணிச்சு தேங்க் யூ